இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரம் இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு